பத்தொம்போது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தொம்போது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் பத்தொம்போது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது